எங்கள் ஊரில் விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு பீட்ருட்டு பீன்ஸூ அப்புறம் கொடி பீன்ஸூ அவரை அப்புறமா அந்த பூண்டு வேறே என்ன டீ இது எல்லாம் அதிகமாக ஸோ எங்களுக்கு இதனால் காய்கறிக்கான செலவு கிடையாது எங்களுக்கு எல்லாம் அப்படினா ஃப்ரெஷ்ஷாக வரும் அந்தந்த கிழங்காகட்டும் கேரட்டு பீட்ருட்டு தான் ஆகட்டும் இது எல்லாம் நாங்கள் வெளியில் வில கொடுத்து எதுவும் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் எங்கள் கிட்ட எங்கள் நாங்கள் விவசாயம் பண்ணுற இடத்துலையும் நாங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் எங்களுக்கு அவங்க மூலிமாவே காய்கறி கிடச்சிரும் அதனால எங்களுக்கு எந்த காய்கறி தட்டுப்பாடும் கிடையாது அப்புறம் மாடு மாடு நாங்கள் அதிகமாக வளர்ப்போம் அந்த மாட்டுக்கான புல்லு புழு இங்கே எல்லாம் பச்சை பசேலுன்னு இருக்கறனால எங்கள் மாட்டுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட்டு டெயிலியும் போயிட்டே இருக்கும் அதனால் பாலோடய லெவலும் எங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும் ஸோ அதிகமாக கிடைக்கிறனால எங்களுக்கு ப்ரச்சனை கிடையாது கால்நடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்னென்ன வளர்க்க முடியும்னா ஆடு வளர்ப்போம் கோழி வளர்ப்போம் ஆடு கோழி அப்புறம் மாடு அப்புறம் இங்கே குதிரை கூட இருக்குது அப்புறம் இந்த குதிரை இது எல்லாம் வளர்க்கும் போது நாங்கள் எதுவும் சீபன் சேஃபா தான் வச்சிப்போம் இப்போ இதுக்குனு தனியா ஒரு கொட்டாய் போட்டு அதெல்லாம் வைக்கும் போது அதை நாங்கள் எந்த அளவுக்கு பண் பாதுகாக்கிறமோ அந்த அளவுக்கு அது எங்களை நல்லா வச்சிக்கும் ஒரு தோட்டமானாலும் சரி ஒரு கால்நடையானாலும் சரி ஒரு விவசாயமானாலும் சரி இது எல்லாம் நாங்கள் இன்றும் வந்து இப்போனு இல்லை எந்த காலத்துக்கும் அழிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம் அந்த அளவுக்கு அது எல்லாம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிது இந்த ஊரில் எங்களோடய விவசாயம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பெரிய பெரிய பெரிய ஒரு எங்கள் சப்போட்டிங்கே எங்களுக்கு எங்களை நாங்களே விவசாயம் செய்கிறதுனாலும் நாங்கள் இங்கே பல பயிர் சாகுபடி பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு எங்களோடய வருமானத்துக்கோ எங்களோடய உணவுக்கோ எந்த வித பாதிப்பும் வராது அதில் எங்கள் நாங்களும் எங்கள் குழந்தைங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கோம்